என்னைப் பற்றி சொல்லணுன்னா நான் வந்து அங்கன்வாடிலேருந்து ஸ்கூல் லைஃப்லேருந்து ஸ்கூலில் படிக்கும்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்பா நான் அப்பா அம்மா அண்ணன் நாங்கள் நாலு பேர் தான் திருப்பி வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்கூலில் என்னை வந்து பாட்டி தான் கொண்டுப் போய் ஸ்கூலில் சேர்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து பால்வாடி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு என்னோடய அம்மா கொண்டு போய் சேர்த்தாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எங்கள் ஊர்லேயே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சீதான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாள் ரொம்ப பிடிக்கும் அவளை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நாங்கள் பால்வாடிலேருந்தே அஞ்சாவது வரைக்கும் ஒன்னாக தான் படித்தோம் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் எங்கே போய் எங்கே போனாலுமே ரெண்டு பேரும் ஒன்னாக தான் போவோம் அவங்க வேறு இது நாங்கள் வேறு இது ஆனாலும் அந்த ஒ அந்த சின்ன வயசுலேயே எங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு பிரிவினை கிடையாது எல்லாம் நம்ம ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நானும் என் ஃப்ரெண்டும் அப்படி இருந்தோம் திருப்பி வந்து நான் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடித்து செகெண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோம் திருப்பி மூணாது படிக்கும்போது வந்து அப்பா இறந்துட்டாங்க திருப்பி அப்பா இறந்ததக்கு அப்புறம் ஏப் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு திருப்பி வந்து அப் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் ஸ்கூல் போகல ஒரு ரெண்டு மாசம் ஸ்கூல் போகல அதுக்கப்புறம் திருப்பி அம்மா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாங்க அந்த டைமிங்கில் அப்பா இறந்ததுனால நான் ஸ்கூல் போகாம இருந்த டைம்லேயே என் ஃப்ரெண்டும் வந்து வேறு ஸ்கூல் ரோவருக்கு போய்விட்டாங்க ரோவரில் போய் சேர்ந்துட்டாங்க திருப்பி நான் இங்கே அஞ்சாவது முடிச்சுட்டு அஞ்சாவது முடிக்கிற வரைக்குமே நான் அவள் என்னுடைய ஃப்ரெண்டு தவிர வேறு யாரும் நான் இங்கே க்ளாஸில் ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சுக்கல திருப்பி அஞ்சாவது நாலாவது முடிச்சுட்டு அஞ்சாவது போகும்போது நான் திருப்பி என்னை அம்மா கொண்டு போய் ரோவர்லேயே சேர்த்து விட்டாங்க திருப்பி அந்த பழைய ஃப்ரெண்டு சீதான்னு சொல்லிட்டு அவங்களோடயே நான் திருப்பி என்னோடய லைஃப் ஜாயின் ஆச்சு திருப்பி அஞ்சாவதுலேருந்து செவன்த் வரைக்கும் அவள் கூட ஒன்னாக படித்தேன் திருப்பி வந்து அவங்களுடைய வீட்டு சூழ்நிலை காரணமாக அவங்களை வந்து படிப்பில் அந்த அந்த ஸ்கூல்லேருந்து நிற்பாட்டி வேறு ஸ்கூலில் சேர்த்தாங்க அப்போல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து திருவிழாவா இருக்கட்டும் ஊரில் சா கோவில் திருவிழா மற்றபடி இந்த தேர் இழுக்கறது அந்தமாதிரி இதில் எல்லாம் ரொம்ப ஹேப்பியாக இருப்போம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அப்போல்லாம் அப்போது வந்து எங்களுக்கு அந்த கஷ்டம் ஒரு வேதனை ஃபீலிங்ஸுலாம் கிடையாது ரொம்ப ஹேப்பியாக இருப்போம் திருப்பி வந்து அவள் அந்த ஏழாவதுல வேறு ஸ்கூல் போய்ட்டா திருப்பி நானும் எட்டு படிச்சுட்டு வெளியில் வேறு ஸ்கூல் வந்துவிட்டேன் வெளியில் வந்துவிட்டு திருப்பி வேறு ஊர் அதாவது அந்த ர ரோவரில் படித்த ஸ்கூலை விட்டு திருப்பி வேறு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு வந்து அம்மா சேர்த்தாங்க அங்கே படித்தேன் திருப்பி அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு அண்ணனுக்கு கொழந்தைங்க அம்மா அந்த ஒரு இதுலேயே நம்ம லைஃப் போய்ட்டு இருந்தது திருப்பி வந்து நிறைய ஃபங்க்ஷன் வீட்டிலலாம் ஃபங்க்ஷன் வெச்சாங்க அண்ணன் கல்யாணம் நடந்துச்சு அப்புறம் அண்ணி வளைகாப்பு அந்த மாதிரிலாம் நிறைய ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சு என் ஃப்ரெண்டுங்களை எல்லோத்துக்குமே சொன்னேன் எல்லோருமே வந்தாங்க அந்த பழைய ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்டு திருப்பி வந்து நான் இங்கே செவன்த்து வந்து இங்கே வெளியில் வேறு ஸ்கூல் சேரும்போது அதே நேம் ஆனால் அவள் வே கிடையாது அதே நேமில் திருப்பி சீதானு சொல்லி ஃப்ரெண்டு ஒருத்தி கிடைச்சா எனக்கு அவள் அவளுடைய மாதிரி குணங்கள் பேச்சு வார்த்தை நம்ம மைண்டை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது பழக்க வழக்கங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப க்ளோஸாக இருப்போம் எல்லா எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவள் வருவாள் நானும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போவேன் அவள் வேறு ஊர் நான் வேறு ஊர் ஆனாலும் வந்து அவள் டெய்லி பஸ்ஸில் தான் வருவாள் நான் இங்கேயிருந்து நடந்து தான் போவேன் டெய்லி பஸ்ஸில் பஸ்ஸில் வந்துவிட்டு அவள் எனக்காக வெய்ட் பண்ணுவாள் நாங்கள் ஸ்கூல் உள்ளே போக மாட்டாள் அவள் எனக்கு நான் வர வரைக்கும் அவள் வெய்ட் பண்ணுவாள் கேட்டுக்கிட்டேயே திருப்பி நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னாக தான் ஸ்கூல் போவோம் திருப்பி நாங்கள் லஞ்ச் டைமாக இருக்கட்டும் மற்றபடி எந்த படிக்கிறதில் கூட என்னை விட ஒரு மார்க் நான் ஒரு மார்க் அவள் அதிகமாக எடுப்பாள் அப்படிலாம் நான் ஒரு மார்க் ரெண்டு மார்க் கம்மியாக எடுப்பேன் ரொம்ப லைஃப் ஹேப்பியாக போய்ட்டு இருந்துச்சு அந்த படிக்கிற போது வந்து நாங்கள் விஜய் படம் பார்க்கணுன்னா ஸ்கூலை கட்டடிச்சுட்டு நான் என் ஃப்ரெண்டு சீதா சசி நாங்கள் ஒரு நாலு பேர் வீட்டுக்கு தெரியாமல் பத்துரூபா இருவதுரூபா அது மாதிரி கலெக்ஷன் பண்ணி பெரம்பலூர் படம் பார்க்க போவோம் ஃபஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டு கூட தான் சீதா கூட சீதா சசி அவங்கக் கூட தான் நான் படம் பார்க்க போனேன் ஃபஸ்ட் டைம் தேட்டருக்கு எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நடந்தே போவோம் இங்கேயிருந்து பெரம்பலூருக்கு எங்கள் ஊர்லேருந்து பெரம்பலூர் ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்தே தான் போவோம் மதிய ஷோ தான் போவோம் பெரம்பலூர் போய்ட்டு படம் பார்த்துட்டு திருப்பி அந்த ஸ்கூல் விடுற டைமிங்குக்கு காலையில் நாங்கள் வீட்டுலேருந்து கிளம்பி வரும்போது சாப்பாடு எல்லாமே லஞ்ச் டைம் எல்லாமே எல்லாமே பேக் பண்ணிவிட்டு வந்துடுவோம் திருப்பி நாங்கள் அந்த ஸ்கூல் முடிஞ்சு போகிற டைமிங்குக்கு நாங்கள் படம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போய்டுவோம் அவங்க அவங்களா ஸ்கூலுக்கு போய்ட்டு ஸ்கூல்லேருந்து வெளில வர மாதிரி அது மாதிரி அதெல்லாம் ஒரு லைஃப் ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் திருப்பி அதுக்கப்புறம் கல்யாணம் பசங்க நம்ம லைஃப் வேறு மாதிரி எனக்கு இருந்த வரைக்கும் எனக்கு அந்த படிக்கிறப்போ இருந்த லைஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் நைன்த்தோடு அம்மா படிப்பை நிப்பாட்டிவிட்டாங்க திருப்பி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக் கொடுத்துட்டாங்க வீட்டில் வீட்டு சூழ்நில காரணமாக அம்மா கல்யாணம் பண்ணிக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணு பொண்ணு பிறந்து பாப்பா ரெண்டு பொம்பளை பசங்க ஒரு பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் திருப்பி எனக்கு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் திருப்பி நைன்த்தில் இருந்தே டென்த் திருப்பி டென்த்து எக்ஸாம் எழுதுனேன் அதாவது என்னுடைய முப்பத்ரெண்டு முப்பது வயசில் டென்த்து எக்ஸாம் எழுதுனேன் எக்ஸாம் எழுதி திருப்பி அதில் பா அதில் ஒரு அஞ்சு சப்ஜெக்ட்டில் ஒரு சப்ஜெக்ட்டு அரியர் அதில் அரியர் அதெல்லாம் க்ளியர் பண்ணி டென்த்து முடித்தேன் டென்த்து முடித்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் இது வேலைக்கு போக ஆரம்பித்ததும் போனாலும் அந்த வேலைக்கு போகிற இடத்துல நிறையா பேரை பார்க்குறோம் பழகுறோம் அப்புறம் நிறைய சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்டுங்கிற முறையில திருப்பி வந்து நான் வேலைக்கு போய் ஒரு ஒரு ஆறு மாசம் அதுக்கெடையில் ஒரு சில ஃப்ரெண்டுங்க எனக்கு பழக்கமானாங்க ரொம்ப க்ளோஸாக இருப்போம் அதாவது கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிப்போம் ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் அந்த லைஃப் நாங்கள் வெளியில் போகிறது ஜாலியாக சாப்பிட்றது பேசுகிறது அதாவது என் ஃப்ரெண்டுங்கக் கூட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் என் ஸ்கூல் படிக்கிறப்போ படத்துக்கு போனேன் அதுக்கப்புறம் திருப்பி என் ஃப்ரெண்டுங்கக் கூட போனேன் நாங்கள் டென்த்து எக்ஸாம் எழுதுறத்துக்காக போய்ருந்தோம் அந்த டைமில் வந்து அந்த க்ளாஸ் போகிற டைமில் நானும் எங்கள் ஃப்ரெண்ட் அதாவது நாங்கள் டுட்டோரியலில் தான் எக்ஸாம் எழுதுனோம் அந்த டைமிங்கில் வந்து நாங்கள் எல்லாம் ஒன்னாக க்ரூப்பாக ஒரே கலர் ஸேரீ அந்த மாதிரி ஏதோ கலெக்ஷன் பண்ணி ஒரே மாதிரி ஒன்னாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னாக போய் சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் ஒன்னாக படம் பார்க்குறத்துக்கு போனோம் அதாவது நான் என் ஸ்கூல் லைஃப்க்கு அப்புறம் திருப்பி இப்போ நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டுங்களோடு டென்த்துக்கு எக்ஸாம் எழுத போனப்போ தான் ரெண்டாவது வாட்டி நான் படம் பார்க்க போனேன் அதுக்கப்றம் டென்த்து எக்ஸாம் நல்லபடியாக முடித்து எழுதுனோம் திருப்பி வேலைக்கு போக ஆரம்பித்தோம் வேலைக்கு போன இடத்துல ஃப்ரெண்டுங்க பழக்கம் ஆரம்பித்தாங்க ரொம்ப க்ளோஸாக இருப்போம் அதாவது எப்படி சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்குவேன் எந்த நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்குவோம் ரொம்ப ஹேப்பியாக இருப்போம் வெளியில் போகிறேன் வெளியில் எங்கே அவங்க எங்கே போனாலும் என்னை கூட்டின்னு போவாங்க நான் ரொ கொஞ்சம் கஷ்டமா இருந்தாக் கூட இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் போகணும்னு எனக்கு ஆறுதல் சொல்வாங்க ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் லைஃப் அந்த ஒரு நாட்கள்லாம் வந்து மறக்கவே முடியாது அங்கே போகும்போது ஃபோட்டோ எடுத்துப்போம் வீடியோ எடுத்துப்போம் காரில் போகும்போது டான்ஸ் பண்ணுவோம் சாப்பிட்றது நாங்கள் வெளியில் போய் நாங்கள் நாலு பேர் நான் அக்கா ரெண்டு பேர் அண்ணா நாங்கள் நாலு பே நாலு நாலு பேர் போவோம் வெளியில் எப்போயுமே போனால் நாங்கள் நாலு பேர் தான் வெளியில் போவோம் நாலு பேருமே போகும்போது நாங்கள் சாப்பிட்றது காரில் போகும்போது டான்ஸ் பண்ணிட்டே போவோம் ஒன்னாக நம்ம சாப்பிடும் போதும் ஒன்னாக உக்காந்தே ஷேர் பண்ணுவோம் அவங்க ச அவங்க ஆட்ரு பண்ணதை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறது நாங்கள் ஆட்ரு பண்ணதை அவங்க ஷேர் பண்ணிக்கிறது அதை மாதிரி பண்ணிப்போம் ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்தாலும் நாங்கள் மூணு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுப்போம் ஒருத்தங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எல்லா ஆட்ரு பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப அதாவது இன்றைய வரைக்கும் எனக்கு ரொம்ப அதாவது அக்காங்கிறத தாண்டி ஒரு நல்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஒரு நான் கஷ்டமா இருக்கிறப்ப எனக்கு ஆறுதலாக இருப்பாங்க நான் சந்தோஷமா இருக்கும்போது என் சந்தோஷத்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிப்பாங்க நான் கஷ்டமா இருக்கிறப்ப எனக்கு ஆறுதல் சொல்வாங்க எல்லா விதத்துலேயும் எனக்கு ஒரு பிரச்சனைனு வரும்போதும் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்யூஷன் சொல்வாங்க ரொம்ப ஹேப்பியாக இருப்பேன் அதாவது எங்கள் அப்பா இறந்தத்துக்கு அப்றம் அதிக சந்தோஷத்த நான் வந்து மிஸ் பண்ணேன் இப்போது கல்யாணம் பண்ணத்துக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில சந்தோஷங்கள மிஸ் பண்ணேன் திருப்பி வந்து இப்போ என் ஃப்ரெண்டுங்கக் கூட சேர்ந்தத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷக் காலத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அவங்க வீட்டில் இருக்கற போது இருக்கிற சந்தோஷத்தவிட நான் அவங்க ரெண்டு பேர்த்துக் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹேப்பியாக இருந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நான் அவங்களோடு இருக்கும்போது அந்த நாட்கள் அந்த நிமிடங்கள் நாங்கள் ஒன்னாக என்னுடைய பிறந்த நாளுக்குலாம் தனியாக என்னை கூட்டிட்டு போய் எனக்கு பொ புதுசாக ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது பொடவை வாங்கி கொடுக்கறது பூ வாங்கி கொடுக்கறது அதாவது அவங்க கூட பிறந்த தங்கச்சியை எப்படி பார்த்துப்பாங்க ஒரு ஃப்ரெ இதை எப்படி ஒரு கொழந்தைய பார்த்துப்பாங்களோ அது மாதிரி ஒரு கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ஹேப்பியாக வெச்சிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பார்த்துப்பாங்க ரொம்ப ஹேப்பியாக இருப்பேன் அவங்கக் கூட அதாவது எங்கள் அப்பா இருக்கும் போது நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேனோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்துக் கூட இருக்கும் போது நான் அவ்வளோ ஹேப்பியாக இருப்பேன் அந்த கஷ் என்னுடைய கஷ்டத்த எல்லாத்தையுமே நான் மறந்துவிடுவேன் இவங்கக் கூட இருக்கும் போது அதாவது நான் கஷ்டமா இருந்தால் கூட அந்த கஷ்டத்த மறக்க வெச்சி என்னை ரொம்ப ஹேப்பியாக வெச்சிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சாங்க ஆனால் என்னுடைய ஆசை வந்து லைஃபில் வந்து எனக்கு எந்த ஒரு சூழ்நில வந்தாலும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் மிஸ் பண்ணக் கூடாதுன்னு நினைக்கிறேன் லைஃப் லாங் நான் இருக்கிற வரைக்கும் அவங்கக் கூட என் லைஃபில் இருக்கணும் அதாவது எனக்கு இப்போ என் பசங்க எந்த அளவுக்கு எனக்கு ஒரு என் லைஃபில் ஒரு முக்கியமான இடமோ அதே மாதிரி இப்போ என் அம்மா எப்படி எனக்கு ஒரு என் லைஃபில் ஒரு முக்கியமான பர்சனாக அதே மாதிரி அவங்களும் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமானது அவங்க இவங்கள்லாம் என் லைஃபில் இருந்தாங்கனா நல்லா இருக்கும் நல்லா நல்லா லைஃபில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் அவங்கக் கூட நம்ம இருந்தால் நமக்கு பெட்டரா இருக்கும் யாருமே இல்லாம எந்த சொந்தம்பந்தம் எதுவாக இருந்தாலும் இல்லைனா கூட அது ஒரு ஃபீலாக இருக்காது இவங்க கூட இல்லைனா அவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் எதுவாக இருந்தாலுமே ஷேர் பண்ணிக்குவோம் அவங்க ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் எந்த எடத்துலேயும் ஒருத்தங்க ஒன்று சொன்னால் கூட அவங்க என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி ஒருத்தங்க தப்பாக பேசுனாலும் சரி இல்லை என்ன சண்டை பிடிச்சாலும் சரி இல்லை இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பே எப்படி இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலை எந்த இடத்துலையும் என்னை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க விட்டு குடுக்காம பேசுகிற ஒரு

ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட ஒரு நல்ல வெல்விஷ்ஷர் நல்ல ஃப்ரெண்டு ஒரு அக்கா எக்ஸட்ரா எப்படி வேணுனாலும் சொல்லலாம் ஆனால் உண்மையாலுமே அவங்க கிடைச்சது வந்து என்னோட எனக்கு ஒரு வரம் மாதிரி அது எங்கள் அப்பா கூட இருக்கும்போது நான் எவ்வளோ ஹேப்பியாக இருப்பேனோ அதேமாதிரி இவங்க கூட இருக்கும் போதும் நான் அவ்வளோ ஹேப்பியாக இருப்பேன் ஹேப்பியாக ஃபீல் பண்ணுவேன் திருப்பி வீட்டுக்கு போனோம்னா அந்த பழைய ஞாபகம் நம்ம இங்கே போனோம் அங்கே வந்தோம் இப்படி இருந்தோம் இப்படி சாப்பிட்டோம் ரொம்ப நிறைய ஞாபகங்கள் அடையாளமாக இது மாதிரி நாங்கள் நிறையா இடங்களுக்கு போகும் போதும் எனக்கு ஒரு பழக்கம் இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்ன்னா இது ஞாபகமாக ஒரு பொருள் வாங்கிட்டு போகணும் அப்படி நெனைப்பேன் இது மாதிரி நிறையா செடி வாங்கிட்டு வர்றது நிறையா ஒரு ஞாபகமா இதே ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றது அது மாதிரி நாங்கள் வெளியில் அவுட்டிங் போகும்போதெல்லாமே அது மாதிரி வாங்கிட்டு வருவோம் இது மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு போனோம் நம்ம இந்த பொருள் வாங்கிட்டு வந்தோம் அந்த பொருளை பார்க்கும்போது அந்த ஞாபகம் வரும் நம்ம அப்போ இவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் இந்த இடத்துக்கு இவங்களோட போனோம் நம்ம ஹேப்பியாக இருந்தோம் அதே மாதிரி எங்கள் வீட்டில் எதா ஃபங்க்ஷன் வெச்சாலும் நாங்கள் சொல்வோம் அவங்க வருவாங்க அதாவது ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி ஒரு சொந்தக்காரங்க நமக்கு எந்த அளவுக்கு ஒரு செய்வாங்க பார்ப்பாங்களோ அதே மாதிரி அவங்களும் செய்வாங்க பார்ப்பாங்க அதே மாதிரி அவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எந்த இதுக்கா இருந்தாலும் நான் போவேன் பார்ப்பேன் செய்வேன் இது மாதிரி எந்த இதுலேயும் நல்லது கெட்டது எதுக்கா இருந்தாலும் அவங்களும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க நானும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்டு அக்கா எக்ஸட்ரா எது வேணுனாலும் சொல்லலாம் ரொம்ப நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய லைஃபில் வந்து அவங்க பெஸ்ட்டாக இருக்கணும் என் கூட அதாவது என் பசங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறனோ அதே முக்கியத்துவம் என் ஃப்ரெண்டுங்களுக்கும் நான் கொடுப்போம் லைஃப் லாங் என் கூட இருக்கணும்